ஹலோ ஆ ஆ சேத்பட்டுங்களா ஆ சரி சேத்பட்டில நான் ஒரு டாக்சி ஒன்று கேப் ஒன்று ஆர்டர் கொடுத்தனே எங்கே இருக்கிறிங்க நீங்கள் இன்னும் வரவே இல்லையே வண்டி அப்படியா சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து இவ்வளோ பேர் உட்கான்ட்டுருக்கோம் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டும் நீங்கள் வர்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த இடம் இருக்கிறீங்க நம்பேட்டிலயா அங்கே என்ன பண்ணுக்கிறீங்க சரி சரி சீக்கரமாக புறப்புட்டு வாங்க ஆ வேறு